ஹலோ வணக்கம் நாங்கள் கோபிச்செட்டி பாளையத்தில் இருந்து பேசுகிறேங்க ஒரு கல்யாணத்துக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு செய்யிறதுக்கானதுக்காக பேசுகிறோம் நாங்கள் ஏற்க்கனவே ரெண்டு மூணு பேருக்கிட்ட ஆர்ட்ரை வாங்கிருக்கோம் கொட்டேஷன் வாங்கியிருக்கோம் மூணு வேலைக்கும் சேர்ந்து ஆயிரம் பேர்துக்கு சமையல் செய்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு வந்து பீடா ஐஸ்கிரீம் மற்ற விஷயங்கள காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக பண்ணி தர மாதிரி இருக்கும் மற்றவங்க எங்களுக்கு கொடுத்த ஆர்டரில் அதே விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க நீங்களும் அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணி தர மாதிரி இருந்தால் நாங்கள் உங்களுக்கே ஆர்டர் கொடுக்க தயாராக இருக்கோம் சரி அடுத்த வாரத்தில் நீங்கள் நேரில் வந்து ஆடரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி